ஹலோ ஆ பாட்டிம்மா இன்றைக்கு என்ன டிஃபன் நைட்டு பண்ணியிருக்கீங்க என்ன என்ன சாப்பாடு ம்

இடியாப்பமெலாம் பண்ணலையா பாட்டி ம் ஆ எனக்கு தேங்காப்பாலெலாம் வேண்ணாம் சரி சா சாதாபாலே நான் வந்து ஆ செய்யுங்க அந்தமாதிரியே செய்யுங்க சட்னி அரைக்கிறீங்களா தேங்காய் சட்னி அரைக்கிறீங்களா ம் சரி நான் ஆ ம் ம் சரிங்க பாட்டி வேறு என்ன அதா இட்லிக்கு என்னது உருளைக் கெழங்கு குருமாங்களா சரிங்க பாட்டி சரி எனக்கு கொஞ்சம் லேட்டாகும் நான் வந்து சாப்பிட்றேன் எனக்கு ரெடியாக எடுத்து வச்சுருங்க நான் வந்து ம் ஆ சரிங்க பாட்டி இட்லி எனக்கு ஒரு மூணு இட்லி போதும் ஆ நீங்கள் முன்னாடியே சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க இல்லாட்டி அப்புறம் சாப்பிட்லாம் நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிறீங்களா நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் ம் நீங்கள் முன்னடியே சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க திரிஞ்சு போய்விடும் ம் ம் ம் சரிங்க பாட்டி சரிங்க பாட்டி வச்சுட்டுங்களா